எனக்குனு லட்சியனு பார்த்திங்கனா ஒரு எனக்கொரு மிகப் பெரிய தொழில் அதிபராகணும்னு ஒரு ஆசை லட்சியம் கனவு இதெல்லாம் ஒரு தொழில் அதிபராணுன்றதுதான் ஏன் இது ஏன் அப்படி தோணுச்சு அப்படினா என்னோடய மாமா ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்திங்கனா நல்ல ஒரு தொழில் அதிபராக நல்ல ஒரு செல்வாக்கான ஆளாக இருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கனா அவர் நெனைச்ச விஷயத்தை நெனைச்சபடி பண்ணுறாரு காரணம் என்னனால் அவர் கையில எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இரு இருக்குது அதனாலே அவரை மாதிரி நானும் வரணுன்றது தான்